ஆ சொல்லுங்க சு சூர்யா கார்மெண்ட்ஸ் சொல்லுங்க ம் சரிங்க ம் ஓகே உங்களுக்கு எத்தனை நாளில் வேணுங்க சரிங்க சரிங்க எப்படியும் ஐ இல்லைங்க ஐந்நூறு ஷர்ட்டு வேணும் அப்படினா எங்களுக்கு ஒன் வீக் டென் டேஸ் ஆகுது டைமு கொடுக்குணும் அந்த டைம் கொடுத்தா தானே உங்களுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தர முடியும் இல்லைங்களா பினிஸிங்கெலாம் பக்காவாக இருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த டைம் கொடுத்து கொடுத்தீங்கனா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணித்தரோம் ம் சரிங்க எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் டேஸ் ஆவது எங்களுக்கு கொடுக்கணுங்க அப்படி கொடுத்தா தான் நம்ம வந்து கரெட்டாக ஒர்க் பண்ணி தர முடியும் ஆ சரிங்க சரி நீங்கள் ஷாப்புக்கு நேரடியாக வந்து பாருங்க ஸர்ட்டு பினிஸிங்கெளாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதில் எப்படியும் தைக்கிறதுக்கு டைம் கொடுத்தா தான் நம்ம ஆள் ரெடி பண்ணிணாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆவது குறைஞ்சபட்சம் கொடுத்தீங்கனா தான் நாங்கள் இது ரெடி பண்ணி தர முடியும் சரிங்க சரி ஓகே ஆ சரிங்க சரி ஓகே ஆ